அந்த காலத்தில் வந்து ஒ அந்த காலத்தில் ஓவிய முறைகள்னால் கையால் பெயிண்ட் கையால் வரைஞ்சி அதுக்கு தேவையான கலரெலாம் கொடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்பெலாம் வந்து வெறும் எல்லாமே ப்ரிண்டிங் தான் ஜெராக்ஸ்ஸு கலர் ஜெராக்ஸ்ஸு ப்ரிண்ட்னால் அப்புறோம் அப்புறோம் ப்ளாக்கில் போடுறது அந்த மாதிரி இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம் மூலியமாகதான் எல்லாமே நடந்துக்கிட்டிருக்கு அந்த காலத்தில் வந்து அப்படியே ஒவ்வொரு பெயிண்டிங் ஒவ்வொரு பெயிண்டிங்க்குமே நுணுக்கமாக வரைவாங்க அதை வந்து ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ரசித்து அவ்வளோ அழகாக வரைவாங்க இப்போ வந் இந் இந்த காலத்துலனால் இப்போது ஏதாச்சும் ஒரு படம் வரையணும் அப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு சிஸ்டம் சிஸ்டம் மூலயமா டக்கு டக்குன்னு எல்லாமே ப்ரிண்டிங் போடுறது கலர் ஜெராக்ஸ் பண்ணுறது கலர் ப்ரிண்ட்டு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்தான் இப்போது இந்த காலத்தில் வந்து நடந்துக்கிட்டிருக்கு அந் அந்த காலங்களில் வந்து ஒவ்வொருத்தருமே கை எந் எந்தவொரு விஷயத்தை எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எந்த ஒரு வரைபடமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்க கையாலேயே வரைஞ்சி அதுக்கு எந்த பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்களே ச்சூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி அதை துல்லியமாக துல்லியமாக வரைஞ்சி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அழ அழகா போ அழகாக காமிப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாமே ப்ரிண்டவுட் ப்ரிண்டவுட்டு தான் ப்ரிண்டவுட் மூலமாகதான் எல்லாமே நடக்குது ப்ரிண்டவுட் போட்டு ஒரு இதாகவே அது கையால் வரைகிறத்துக்கும் ப்ரிண்டவுட் போடுறத்துக்கும் கையால் வரைஞ்சால் அதில் உள்ள திறமை கையால் வரைய வரையதான் நம்மளோட திறமை வந்து இன்னும் அதிகமாகும் இதே ப்ரிண்ட்னு சிஸ்டம் மூலயமா பண்றதுனால் நமக்கு ஒரு யூஸ்ஸும் கிடையாது அதனால வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரியே கையால் வரைகிறது வந்து அழிஞ்சி இப் இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது அதை அந் அந்த நடைமுறை வந்து இந்த காலத்துலேயும் அப்படியே இருக்கணும்னால் இந்த ப்ரிண்டிங் இந்த ப்ரிண்டவுட் போடுறது அந்த மாதிரி வேலைலாம் இல்லாமல் இப்பவும் கையால் வரைகிறது அந்த மாதிரி நிறைய கையால் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணுறவங்களும் இந்த காலத்துலேயும் இருக்காங்க அதனால இந்த காலம் இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் நா நடந்துச்சுன்னா அந்த பழைய காலத்து ஓவியக்கலை எல்லாம் வந்து அழியாம இருக்கும்